பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு